ஓகே சார் பாடலாம் பேசலாம் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க அந்த பீரியடில் அந்த அறிவொளி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க எங்களுக்கு வந்துட்டு அந்த எங்கள் சார் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து நாடகம் போட்டாங்க சார் இந்த அறிவொளி பிரீடில் நான் அதை பார்த்தேன் என்னமோ என்னடா எல்லாம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு என்னமோ வித்தியாசமா பண்ணுறாங்களே இவங்கன்ட்டு அதில் பார்த்திங்கன்னாக்க அது ஒரு என்ஜிஓ மூலயமா எங்களுக்கு ஒரு சாரு ஒருத்தர் வந்தார் ஜலாலுதீன் சார்ன்ட்டு அவங்க டீமு தான் அங்கே வந்து செஞ்சுனு இருந்தாங்க எங்கள் ஊரில் ஏதோ ஒரு நாடகம் நடத்தினாங்க அந்த நாடகத்தைப் பார்த்துட்டு எனக்கும் ஆர்வம் ஆயிடுச்சு அதில் அப்படியே அவுக சார்கிட்ட போய் கேட்டேன் சார் நானும் உங்களோடு வந்து கலந்து நடிக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது என்ன கூட்டுக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆ உனக்கு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கோ வாங்க அப்படின் கூப்பிடதுனால ஆஃபீஸுக்கு வாங்கன்னாங்க சரி போனேன் ஒரு நாள் சரி பார்த்தேன் ஆஃபீஸில் எல்லோரும் உக்காந்து எல்லாம் பேசினோம் சரி வந்துடுப்பா நீயும் வந்துடு உனக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன வீடியோ ஏற்றுறோம் சொல்லுன்னாங்க சார் எனக்கு ஓரளவுக்கு நல்லா நான் பாடுவேன் அடுத்தது நான் ஓரளவுக்கு தவில் வாசிப்பேன் இந்த மாதிரி தான் சொன்னேன் அடடா அப்படின்னாக்க நீ கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு தேவைன்னு கூட்டிக்குனாங்க அதுவும் அப்போ ஆரம்பித்ததுதான் சார் அந்த அறிவொளி பீரியட்லருந்து இது வரைக்கும் என்ன நிறைய நாங்கள் சமுதாயத்துக்காக விழிப்புணர்வு பாடல்கள் சுமார் இப்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் சார் இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக ஆகும் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கலைத்துறையில் நாங்கள் அப்படியே ரன் பண்ணிகிட்டிருக்கோம் சார் ஆமாம் கலைத்துறையிலையே நாங்கள் நிறைய தவில் வாசிப்போம் சார் அதிகமாக தவில் வாசிப்பேன் ப்ளஸ் நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா சிங்கர் சார் நான் நல்லா பாடுவேன் சார் ஆர்கெஸ்ட்ராலலாம் அதை விட்டு இப்போ இவங்க இங்கே நம்ப இந்த கலைக்குழுக்கு வந்த பின்னாடி இந்த நாட்டுப்புறப்பாடல்கள் அந்த இந்தமாதிரி இதெல்லாம் நாங்களே சொந்தமாக மெட்டுக்கட்டி எழுதுவோம் சில பாடல்களை அதாவது நாங்களே நானே பாடுவேன் நானே எழுதுவேன் அந்தமாதிரியெல்லாம் உண்டு சில விஷியங்கள் அதாவது இப்போ எங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தராங்களோ அந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக அந்த பாடல்கள் எழுதி நாங்கள் அப்படியே மெட்டுக்கட்டி பாடிவிடுவோம் ம் என்ன மாதிரி பாடல் விரும்புகிறீங்க சார் இப்போ நாங்கள் அந்த மெட்டுக்கட்டி எழுதின பாட்டில ஒரு பாட்டு பாடுகிறேன் இந்த கள்ளசாராயத்துக்கும் மனிதனுக்கும் போராட்டம்ட்டு பாருங்கள் அது வாளை மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் கல்யாணம்ற பாடலை நாங்கள் இந்த கள்ளச்சாராயத்தைப் பற்றி அதை மெட்டு போட்டு நான் எழுதியிருக்கேன் கள்ளச்சாராயத்துக்கும் மனிதனுக்கும் போராட்டம் இது காலாகாலமாக நடந்து வரும் போராட்டம் கள்ளச்சாராயத்துக்கும் மனிதனுக்கும் போராட்டம் இது மறந்து போச்சே அந்த மாதிரி